சொல்லுங்க யாருங்க ஆமாங்க ஆ எடுக்க முடியுங்க உங்களோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸு இருக்குதுங்களா எதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சிங்களா சரி உங்களோடய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இணைச்சிருப்பீங்கல்ல அந்த ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா ஆ சரி அந்த நம்பர் கொண்டு வாங்க நாளைக்கு பத்தரைக்கி கொண்டு வாங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ ரேஷன் கார்டு கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் கையில் எதுவும் மருதாணி கையில் எதுவும் மருதாணி வைக்காதீங்க கையில் வந்து பிரிண்ட்டவுட் வைக்கிணும் ரேகை வைக்கிறனால ரேகை விழுவாது அதுவும் மருதாணி எதுவும் வச்சிங்கன்னா ரேகை விழுவாது அமௌண்ட்டு அறுபது ருபாய் கொண்டு வந்துடுங்க நாளைக்கு பத்தரைக்கி வந்துடுங்க உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓ ஒரே வாரத்தில் வந்துடும் உங்களுக்கு ஆதார் கார்டு ஆ ஓகேங்க